எனக்கு பாட்டுக் கேட்க ரொம்ப பிடிக்கும் நான் வந்து மோஸ்ட்லி மெலோடி சாங்க்ஸெலாம் ரொம்ப விரும்பிக் கேட்பேன் அப்புறோம் ஃபோக்ஸ் சாங்க்ஸும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடகர்கள்னால் ஜிவி பிரகாஷ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்புறோம் யுவன் சங்கர் ராஜா ஏஆர் ரஹ்மான் இவங்களெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம உள்ளூர் இசையிலாம் பார்த்திங்கனா வில்லுப் பாட்டு இதெலாம் கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் இப்போதெலாம் ரொம்ப கம்மியாயிட்டு இருக்குது கும்மியடி இதெலாம் வந்து எங்கெ போச்சுனே தெரில ஆனால் அந்த இசையெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும்